இப்போ என்னுடைய பெருமைக்குரிய சாதனை என்னென்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது ரொம்ப பெரிய பெருமைக்குரிய சாதனைகள்லாம் இல்லை கொஞ்சம் சின்னச் சின்னதாக தான் நான் வந்து சிக்ஸ்த்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையும் வந்து ரன்னிங்குலலாம் இது பண்ணால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு அதான் ரன்னிங்கு லாங் ஜம்பு அதுலலாம் வந்து நிறைய ஃபஸ்ட்டு வருவேன் அதனாலேயே வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் எனக்கு அதனால் அதனால் அதிலலாம் ஃபஸ்ட் வருவேன் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ ஜிம்முக்கு போகிறது பாடியை ஃபிட்டாக வெச்சிக்கறது அதுமாரி வந்து எனக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு பாடி ஃபிட்டாக வெச்சுக்கணும் ஃபிட்னஸாக இருக்கணும் அதான் சிக்ஸ் பேக்ஸு அதுமாரிலாம் ஏத்தணும்ன்னு சொல்லிட்டு அதுமாரி வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு அதில் நான் கான்செண்ட்ரேஷன் பண்ணுறதுனால மற்றபடி தவறான எந்த இதுக்கும் போகாமல் நான் வந்து அதுக்கு தன்னா கொ கொண்டு வந்துட்டு இருக்கேன் அது வந்து என்னைக் கொஞ்சம் பெருமைக்குரிய விஷயமா நான் எனக்கு கருதப்படுறேன் ஒரு ஜிம்முக்கு போகிறதுன்னு வந்து எடுத்துக்கிட்டாலே நார்மல் ஃபிட்னஸு அது ஒரு நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஒரு கான்ஃபிடெண்ட் வரும் நம்மளுக்கு நம்ம போய்ட்டு போய்ட்டு ஜிம் போய்ட்டு நிறைய வெய்ட்லாம் போட்டு ஒர்க்கவுட்லாம் பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்ஸுலாம் வரும் அது வந்து நான் கெட்ட வேறு எதுவும் அது பண்ணாம தவறான பழக்கத்துக்கெல்லாம் பழக்கத்துக்கெல்லாம் ஈடுபடாமல் நான் இதுமாரி நல்ல பழக்கத்தை ஈடுபண்ணுறதுனால அதை பற்றி நான் கொஞ்சம் பெருமையாக நினைக்கிறேன்